தமிழ்நாட்டில் சுற்றுலா பயணிகள் வர்றது மோஸ்ட்லி லைக் பண்ணுற இடோனா ஊட்டி தான் ஊட்டி வந்து ரொம்ப குளிர்ச்சியான ஏரியா நல்ல கூலிங் கிளைமேட் அங்கே போனால் ஒரு நார்மலாக லைஃப் அங்கே வாழலாம் இடமும் நல்லா பீஸ்ஃபுல்லாக இருக்கும் அங்கே நிறைய சுற்றுலா பயணிகள் அடிக்கடி வருவாங்க நல்லா பஸ் ஃபெசிலிட்டிஸ் ரோட் கூட நல்லா இருக்கும் இயற்கையான காற்று நிறைய மூலிகை பொருட்கள் நிறைய கிடைக்கும் தைலம் மரம் அப்பறோம் நல்ல பட்டரு அது கூட நல்ல மக்களுக்கு தேவையான நல்ல மூலிகை பொருட்களும் அதிகமாக கிடைக்கும்னால் ஊட்டிக்கு போனால் அங்கே பாக்கலாம் ஊட்டியில இது மட்டும் இல்லை அங்கே டூரிஸ்ட் பிளேஸ்ல சிறுவர் பூங்கா பெரியவர்கள் விளையாடுகிறதுக்கான இடோம் போட்டிங் ஹார்சிங் ரைடு அது போல் துப்பாக்கி சுடுறதுக்கான இடோம் தேயிலை தோட்டம் அப்புறம் காஃபி தோட்டம் இன்னும் நிறைய நிறைய இருக்குது அங்கே அங்கே போனால் ஒரு குளிர்ச்சியான லைஃப் நல்ல என்ஜாய்மெண்ட் பண்ணலாம் அங்கே பார்க்கிற இடம் எல்லாம் அவ்வளோ கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருக்கும் அது மலை பிரதேசங்கிறதுனால ரொம்ப கூலிங்காக தான் இருக்கும் அங்கே போனால் ஒரு சில்னெஸ் இருக்கும் ஈரமான காற்று ஒரு சுற்றுலா பயணிகள் அதிகமாக வர்ற இடம்னா தமிழ்நாட்டில ஊட்டி கொடைக்கானல் அதுபோல் மவுண்டைன் ஏரியா தான் அங்கே நிறைய ஃபிஷ்ஷர்ஸ் ஃபிஷ்ஷிங் போட்டிங்கோட நிறைய இருக்குது அதுபோல் ஆனை மலை டைகர் ரிவர்ஸ் அது போல நிறைய பிளேஸ்ஸஸ்லாம் அங்கேயும் கூட அவைலபிள் இருக்குது நீங்கள் என்ஜாய் பண்ணுற இடம்னா ஊட்டி நான் சுத்தி பார்க்குறதுக்கு நல்ல ஓய்வுக்கான இடம்னா ஊட்டி சொல்வேன்